நீங்கள் மீன் வியா மீன் வியாபாரிங்களா மீன் வேணும் வெலை எப்படி சொல்லுங்க

சொன்னால்தான ஒரு கிலோ எவ்வளோனு

எங்களுக்கு இறா உளுவை கெண்டை இந்த மூணு ஐட்டமும் ஓரு ஒரு கிலோ கொடுங்க இந்த மூணும் பார்த்து போட்டுக்கொடுங்க ம் ஆ சரி பார்த்து இந்த மூணையும் பார்த்து கொடுங்க ஒரு ஒரு கிலோ

இந்த மூணுமே கொடுங்க இறா உளுவை கெண்டை இது மூணு தான் பிடிக்கும் ஆ சரி